நாங்கங்க விவசாயம் பயிர் பண்ணுறோங்க மிளகா மிளகா செடி வைக்கணும்னா மிளகா செடி வைக்கணும்னா ஒரு முப்பது நாளுக்குதான் அந்த ம விதைய நல்லா அந்த இடத்த நல்லா கீழே க்ளீனாக கொத்திவிட்டு க க க அந்த எல்லா புல்லுல்லாம் சுத்தம் பண்ணி எரு எரு வச்சு நல்லா ஒதவிட்டு அது மேல் அந்த விரைய நல்லா ஒதவிட்டு ஈரம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கீற்றோ மட்டை தென்னைமட்டை கீற்றோ ஏதாவது மேலே கொஞ்சம் மூடி போட்டால் அது வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் காலையில தண்ணி தெளித்து விட்டணுங்க ரொம்ப தண்ணி விட்டாலும் இந்த செடி அழுவி போய்டுங்க அந்த செடிக்கு அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக தண்ணி பார்த்து விட்டம்ன்னா அந்த செடி நல்லா தணிஞ்சி வருங்க அந்த நாற்று அப்பறம் அதுங்க பிற்பாடு அந்த இடத்த வேற நம்ம அதை பயிர் பண்ணணுன்னா நல்லா புல்லல்லாம் வே களை எடுக்கிறதால நல்லா வெட்டி நல்லா பார் போட்டு அந்த மிளகா செடியை பாத்தி கட்டி வச்சோம்ன்னால் நல்லா வருங்க அதுக்கூட கொஞ்சம் எரு கலந்து வச்சிட்டோம்ன்னால் அந்த உரம் யூரியாவெலாம் வைக்கிறதோட எரு வச்சால்தான் நல்லா அந்த கொடி செடி இயற்கையாக வருங்க தக்காளி செடியும் அந்தமாரி தக்காளி செடி வந்து அந்த வெரைய புழிஞ்சிவுட்டு அதை நாங்கள் செடி வாங்கிறதோட நாங்கள் தக்காளி நாங்களே புழிஞ்சிவுட்டு செடி வளர்த்து பாத்தி கட்டி நாங்கள் ஊன்னுவோங்க அதேமாரி கத்தரி விர காயும் அப்படிதானுங்க வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எல்லாம் விர வா விர வாங்கிட்டு வந்து நாங்களேவே சும்மா தோட்டத்தில் வீட்டில இருக்க முடியாத பொழுதுபோகிறதுக்கு அப்புறம் அந்த செடி எல்லாம் வச்சோம்ன்னால் தண்ணி தெருவில் பைப்ல வருங்க பிடிச்சிட்டு வந்து குடத்தோடையே சேர்ந்து கொண்டாந்து ஊற்றுவோங்க நமக்கு போர் கீர் இல்லை நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு வாடகை வீட்டில இருக்கிறவங்களுக்கு நமக்கு தகுந்தது வீட்டில ஏதோ ஒரு காய்கறி கிடைக்கும் எப்படின் சொல்லி நாங்கள் செடி எல்லாம் வளர்ப்போங்க பூஞ்செடி என்ன காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தரங்காய் கீரைகள் அரைக்கீரை சிறுக்கீரை பொன்னாங்கண்ணிக் கீரை இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பின்னாடியே நாங்கள் கொடி எல்லாம் தண்ணி கொண்ட்டு வந்துதான் ஊற்றி செடியெல்லாம் நாங்கள் நல்லா வளர்ப்போங்க அப்போ அப்போக்கி அதுக்கு புல்லு எடுத்துட்டு கொத்திவிட்டு இந்த மாட்டு எரு உதறிவுட்டாவே போதுங்க அப்படி இதாக இருந்துதுன்னால் ஒரு பூச்சி மருந்து கடையில் இருக்குதுல உரக்கடையில வாங்கிட்டு வந்து இந்த செடி உள்ள தெளிச்சிவிட்டோம்ன்னா பூச்சி கீச்சி பிடிக்காது செடி வருங்க அந்தந்த டைமுக்கு தண்ணிவிட்டு களையை கொத்தணும் காய் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம குடும்பத்து தகுந்த அளவுக்கு கிடைக்குங்க நமக்கு கொஞ்சம் நமக்கு காசு செலவுக்கு தகுந்து செலவு நம்ம வருமானத்து தகுந்து அந்த காய் கொஞ்சம் கிடைச்சா நமக்கு ஒரு சந்தோசந்தானங்க நமக்கு அந்த செடி வளர்க்கறதும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குங்க செடி கொடி நாங்கள்லாம் அதில் வளர்க்கறதுல நல்லா எங்கள் கைராசிக்கு வச்சாலும் நல்லா வளருங்கள் ஆனால் இருந்தாலும் காய் வந்து வீட்டுக்கு தகுந்து பக்கத்தில் கூடம் கொடுக்குற அளவுக்கு கூட கிடைக்குங்க ஒரு அந்த செடி காய்ல தக்காளியிலலாம் ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்குங்கூட நமக்கு பிரச்சனை இல்லாமல் தக்காளியோ மிளகாயோ அதிலையேங்க அந்த மிளகா செடி வைக்கிற கரையிலேயே வெங்காயம் கூட ஊன்னுவோங்க வெங்காயம் இந்த இதெல்லாம் கொத்தரஞ்செடியெலாம் ஊன்னம்ன்னா அதில் காய் கிடைக்குங்க அதுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை எல்லா செடிக்கும் தண்ணி கும்பலாக ஆனால் வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணுங்க மழை டைம்ல அதிகம் தண்ணி தேவை இல்லை ஆனால் புல்லு இல்லாத நல்லா க்ளீனாக செடியெல்லாம் சுத்த பத்தம் நல்லா வச்சிருந்தோம்ன்னால் காய் அதுக்கு தகுந்ததுக்கு நம்ம கஸ்டப்படுற தகுந்ததுக்கு கிடைக்குங்க நாங்கள் இன்றைக்கி இயற்கையாக நாங்கள் எல்லாம் விவசாய பயிர் பண்ணுறோங்க நாங்கள் தமிழ்காரங்கதாங்க தமிழ் ஆள்தான் ஹிந்தி ஹிந்தி எதும் இல்லை தமிழ்காரர்தான்